பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று